ஹலோ ஆ சாய் ட்ராவல்ஸுங்களா அண்ணா ஒரு ஃபேமிலி டூர் ஒன் டே போகணும் ஸோ ஒன் டே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரிங்கண்ணா நான் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து கொடைக்கானல் போகிறவரைக்குண்ணா பழனி போய்விட்டு கொடைக்கானல் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் வர மாதிரி பிளாண்ணா நெக்ஸ்ட்டு மன்த் அஞ்சாம்தேதிண்ணா சாட்டர்டே மார்னிங் கிளம்பு கிளம்புற மாதிரி இருக்கும் ஓகே ஓகேங்கண்ணா எவ்வளோ பட்ஜெட்ண்ணா வரும் ரெண்டு கார்ண்ணா ஒன் நாலு பேர் போறதொன்று ஆறு பேர் போறதொன்று அண்ணா என்ன அமௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்களே மற்ற ட்ராவல்ஸோடு லாஸ்ட் டைம் போய்விட்டு வந்தோம் ஓ அப்படிங்களா ஓகே ஓகேங்கண்ணா அண்ணா அங்கே டிக்கெட் எடுக்கிற எல்லா செலவும் நீங்களே பார்த்துப்பீங்களா வண்டிக்கு டோல்கேட்டில் அமௌண்ட் கொடுக்கறது எல்லாமே ஆ ஓகே ஓகேங்கண்ணா ஆ நெக்ஸ்ட் மன்த் அஞ்சாந்தேதிண்ணா போகிற மாதிரியா நாலு பேர் போகிற வண்டி ஒன்று ஆறு பேர் போகிறதுண்ணா ரெண்டும் ஃபேமிலி தான் ஓ த்ரீ தௌசண்ட் தான் டிஃப்ரெண்ட் வருங்களா ரெண்டு வண்டிக்கும் சரி ஓகேண்ணா ஒன்றும் பிரச்சினை இல்லை ரெண்டு கார் எடுத்துக்கிறோம் அதாது நாலு பேர் ஒன்று ஆறு பேர் ஒன்று அண்ணா அங்கே லஞ்ச் எல்லாம் நீங்களே ரெடி பண்ணி தர முடியுங்களா நைட்டு ஸ்டே பண்ணுற ஹோட்டல் எல்லாமே நீங்களே அண்ணா இப்போது சாட்டர்டே நைட்டு சாட்டர்டே காலையில் போகிறோமா மத்தியான லஞ்ச்சு நைட்டுக்கு ஒன்று மண்டே காலையில் நான் ஃபுட்டு அந்த மாதிரியா நான்வெஜ் மாதிரியா ம் ஓகே தாண்ணா நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறிங்களா சரி ஓகேதாங்கண்ணா சரிண்ணா டோட்டலாக கணக்கு போட்டு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு மட்டும் சொல்லிடறீங்களா ஓ முன்னே பின்னே ஒரு ஆயிரம் ரெண்டாயிம் தான் வருங்களா சரி ஓகே நாங்கள் பே பண்ணிடறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லிங்க அண்ணா இப்போ டேக்ஸிக்கு வண்டிக்கு தனியாக டிரைவர்க்கு தனியாக அமௌண்ட் தரணுங்களா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே அமௌண்ட் தானுங்களா ஓ சேம் அமௌண்ட்டுங்களா ஆ ஓகே ஓகேங்கண்ணா ஆ ஏசி கார் தாண்ணா ஏசி தான் ரெண்டுமே ஏசி கார் தான் ம் ஓகேங்கண்ணா இல்லை லக்கேஜ்லாம் எதுவும் கொண்டு வரமாட்டேண்ணா அந்த லக்கேஜ் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கும்போது மேலே அந்த லக்கேஜ்லாம் வைக்கிறது எதுவும் வேணாண்ணா சும்மா ஒரு டெம்ப்புள் போய்விட்டு கொடைக்கானல் போயி விசிட் பண்ணிட்டு வரது தாண்ணா வேலையே மற்றபடி இல்லை சண்டே மார்னிங் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரது தாண்ணா ம் ஓகே ஓகேங்கண்ணா சரி ஓகேண்ணா எப்படியும் ஒரு ஆயரம் ஐநூறு கம்மி பண்ணிக்கலாம் சரி ஓகேண்ணா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூண்ணா